தமிழ்நாட்ல போக்குவரத்து அமைப்போடய வளர்ச்சி அது இயற்கை வளங்களை நல்லா பயன்படுத்தி இப்போது உலகத்துக்கே ஒரு பெரிய வணிக துறையாக மாறி இருக்குது இதோடய முக்கிய பங்கு என்னென்னால் விவசாயத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இங்கே உற்பத்தி ஆகின்ற பொருட்கள் வெளி நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுது இந்த சமூகத்தில் சில தாக்கத்தையும் ஏற்படுத்துக்கிறது அதில் சில சவால்களும் இருக்குது இங்கே பூங்கொட்டைகளால் மதுரை நாகப்பட்டினம் கோயம்பத்தூர் தான் பார்க்கலாம் இந்த பூங்கொட்டைகள்லாம் வளர்ந்து வந்து நீர் வளங்களை பாதிக்கும் இதில் பயன்படுத்தற ஒரு சில ரசாயனங்கள் நம்ம நிலத்தையும் நீர் ஓட்ட தரத்தையும் மாசு அடைய வைக்கும்